ஃபர்ஸ்ட்டு ஒரு விஷயத்த செய்கிறதுக்கு முன்னாடி பல டைம் யோசிக்கணுங்க யோசித்து செஞ்சால் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் அதை யோசிக்கின்ற திறமை நமக்கு ஃபர்ஸ்ட்டு இ அந்தத் திறமை எப்படி சொகில்றதுனா யோசிக்கிறதுக்கானத் தகுதி இப்போ ஒரு எந்தப் பிரச்சனை வந்தாலும் சரி விடுரா பார்த்துக்கலாம் என்னாகிடப்போது அப்படின்னு நினச்சி ஃபேஸ் பண்ணுற எல்லா தருணமும் நமக்கு வெற்றி தான் வரும் ஆலோசனை யார்கிட்ட கேட்கலான்னா நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கனால் நம்ம அப்பா அம்மா அவங்கக்கிட்ட ஆலோசனை கேட்கலாம் ஆலோசனை கேட்கும்போது அவங்க ஒரு ஆறுதல் சொல்லும்போது நமக்கு ஒரு இதாக ஒரு ஆறுதல் சொன்னாங்கனால் இப்போ நம்ம எதனா இப்போ நம்ம ஒரு ஜாப் இப்போ நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணலான்னுக்குறோம் அது யார்க்கிட்ட இப்போ இது இது கேட்போம் ஆலோசனை கேட்போம் ஃபர்ஸ்ட்டு அப்பா அதுக்கப்புறம் அம்மா அதுக்கப்றம் பார்த்திங்கன்னா நண்பர்கள் இவங்கள விட்டா நம்மளுக்கு யாரும் ஆறுதல் சொல்ல யாரும் தெரியல இவங்ககிட்ட டிசிஷன் எடுத்து நம்ம ப பண்ணால் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும்